இல்லை நிறைய பொருளாதார ரீதியாக தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கறேன் அப்படி ஒரு பெரிய நெருக்கடியான சூழலையும் நான் சவாலை சந்தித்தது கிடையாது ஏன்னால் பெரும்பாலும் போகிற இடங்கள் எல்லாம் போக்குவரத்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடச்சிரும் ஸோ அதில் ட்ராவல் பண்ணி பயணம் பண்ணி போய்விடுவோம் ரொம்ப பெரிய மலிவாக நம்ம போகணும்னு ஆசைப்பட்டதில்ல அப்படி பாதித்ததுமே எதுவும் கிடையாது